இப்போது தண்ணீர் வந்துட்டு நம்ம அடிப்படை ஆதாரமே தண்ணீர்தான் இந்த தண்ணீயே சுத்தமாக இல்லை அப்படின்னா நம்ம ஹெல்த்து எப்படி சுத்தமாக இருக்கும் அப்போ நமக்கு நிறையா டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பிருக்குது அப்போது வந்து அந்த தண்ணீர் வந்து நாங்களுக்கு சுத்தமாக கிடைக்கிறதால நாங்கள் எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லா இருக்கோம் அதே எங்களுக்கு ஒரு உப்பு தண்ணீர் இல்லை கலர் தண்ணீர் அப்படின்னு வந்திருந்தா இந்நேரம் எங்களுக்கான நோய் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் நாங்கள் அது அதிகமாக நோய்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த நோய்களை சந்திக்கும்போது எங்களுக்கு அதிகமா மன வருத்தம் வரும் அப்போ என்ன செய்கிறோம் எங்களுக்கு சுத்தமான குழாய் தண்ணீர் கிடைக்கறதால நாங்கள் ஒரு நல்ல லைஃபை வாழ் நல்ல லைஃபை ரன் பண்ணிகிட்டிருக்கோம் அப்படி ரன் பண்ணும்போதே எங்கள் பசங்களுக்கும் சரி நல்ல ஒரு தண்ணீர் கிடைக்கிது அவங்களையும் நாங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தாக வைச்சிருக்கோம் நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்காங்க அந்த அடிப்படை தண்ணீல உப்பு நீர் கலந்த தண்ணீ இல்லை தண்ணீரே கிடைக்காம இருந்திருந்தாலும் எங்களோடய லைஃபு ரொம்ப மோசமான நிலையில் தான் இருந்திருக்கும் எங்களுக்கு வந்து தண்ணீர் கிடைக்கிறதால எந்த ஒரு பிரச்சினையும் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திட்ருக்கோம் அப்படி தண்ணீர் இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியூருக்கோ இல்லை வேற ஒரு டிஸ்டிரிக்கிக்கோ போயிட்டு தண்ணீர்காக நாங்கள் அலைஞ்சிருப்போம் இப்போது எங்களுக்கு தண்ணீர் வந்து நல்லா கிடைக்கறதால சுத்தமாகவும் இருக்குது அதில் எங்களுக்கு எந்த பிரச்சினையும் இல்லாமல் நல்லா இருக்கோம்